பொதுவான போக்குவரத்து இல்லாமல் அல்ல மோசமான சாலை நிலைமைகள் போன்றவை ஏதாவது குறிப்பிட்டு போக்குவரத்து தொடர்பு சவால்களை நீக்கி சந்தித்தீர்களா கண்டிப்பான போ இப்போ காலங்காத்ததால காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து பையங்கள் ஸ்கூலுக்கு போகிறாங்க பொண்ணுங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அந்த படிக்கட்டு ஃபுல்லாக தொங்கிட்டு வராங்க ஏன் அதை ஒரு நாலஞ்சு பேருந்து வந்து எக்ஸ்ட்ரா விட்டிருக்கலால்ல அந்த மாரிக்கு விடலாமில்ல அதுவும் இல்லாமல் சாலை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது சாலைங்களுக்கெலாம் குழிங்கள் குழியாக இருக்குது தோண்டி போட்டிருக்காங்க பள்ளம் மேடாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே மாரிக்கு அந்த சா கிராமங்களில் சாலையெலாம் பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்கும் தார் ரோடு எதுவுமே போடாமல் இருக்காங்க அதில் கிராமத்திலேருந்து ஸ்கூலில் வரவங்க பஸ்ஸுக்கு ரொம்ப நேரம் நிற்கிறாங்க அதில் பஸ்ஸுக்கு போகணுன்னா எல்லாமே அந்த ஒரே பஸ்ஸில் தான் ஏ ஏ ஏ ஏறுகிறாங்க அது பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது நான் அதே மாதிரிக்கி பார்த்தீங்கன்னா அந்த இப்போது ஒருத்தவங்க ஒருத்தவங்க படியில் தொங்கிக்கிட்டு இந்த மாதிரிக்கு வாராங்க அதனால் ஒரு எக்ஸ்ட்ரா நாலஞ்சு பேருந்து விட்டாங்கன்னால் அந்த போக்குவரத்து காலையில் மொதல் பஸ்ஸுக்கு காலையிலே மொதல் பஸ்ஸோ ரெண்டு பஸ்ஸு விட்டாங்கன்னால் அந்த மாதிரிக்கி சேஃப்டியாக எல்லாேருமே டிராவல் பண்ணலாம் வைக்கலாம் ஆமாம் அதனால் வந்து எல்லா பொதுமக்களுமே வந்து அதை வந்து நல்லபடியாக இது பண்ணுங்க அதே மாதிரிக்கி பார்த்தீங்கன்னா அந்த சவாலாக ஒரு சவாலாக எடுத்துக்கோங்க அந்த மாதிரிக்கி யார்னாலும் பேசுங்க வைங்க இந்த மாதிரிக்கி ரோடும் அதே மாரிக்கி மோசமாக இருக்கிறது வைக்கிறதும் அதையும் ஒரு சவாலாக இது பண்ணி ஓட்டு போட வராங்க இந்த நம்ம எல்லாத்தையும் சொல்லுங்க அதே மாதிரிக்கி அதுதான் இந்த பொதுமக்களுக்கு போக்குவரத்து இல்லாமல் அந்த மாதிரிக்கு வசதி ரொம்ப அதாவது போக்குவரத்தே இல்லை எங்கள் ஊருக்கு அந்த டைத்துக்கு தான் பஸ் வருது வைக்குதுன்னால் எல்லாத்துக்கும் அது வந்து போக முடியாத சூழ்நிலை வரும் வைக்கும் அந்த மாதிரிக்கி நீங்கள் தான் வந்து எல்லா மக்களும் சேர்ந்து உங்கள் ஊர் பஞ்சாயத்து தலைவராக அவங்க கிட்டே வந்து இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு வந்து என்னமோ அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும்